தமிழ் மக்கள் வந்து தங்களோடய கலாச்சார மொழியான வந்து தமிழை வந்து ஸ்கூலில் இருந்து வந்து அதனோடய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்லே வந்து தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தமிழ் சொற்பொழிவு மன்றம் இதெல் இதன் மூலிமா வந்து நம்மளோடய தமிழை வந்து குழந்தைங்கள்கிட்ட வளர்க்கணும் அந்த தமிழை வந்து பேசுகிறது வந்து நமக்கு அசிங்கமாக நம்ம வந்து எங்கேயுமே சொல்லக்கூடாது இதோடய நம்மளோடய தமிழ் வந்து எப்படி வளர்ந்துச்சு எப்படிலாம் நம்ம நாட்டுக்கு வந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ்ஸே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும் இந்த நம்மளோடய தமிழால் தான் நம்ம வந்து நம்மளோடய நம்ம நமக்கு கிடைச்ச தமிழ் தான் வந்து மிக தொன்மையான மொழியாகவும் இப்போதிக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது நிறைய நாடுல அதிக மக்களால் பேசப்படுற மொழியாகவும் இருக்கிறதுனால நம்மளோடய தமிழ் தான் வந்து மிக சிறந்த மொழி இந்த மொழியை வந்து மேலும் வந்து எல்லா நாட்டுக்களுக்கு இடையே வந்து பறக்கிறது பரப்புகிறதுக்கு அரசியல்வாதிகளும் சேர்ந்து கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் நம்மளோடய மொழியை நல்லாவே பரப்பலாம் அது இல்லாமல் நம்ம தமிழ் பேசுகிறதுனால நம்மளோடைய தாய் மொழியை பேசுகிறதுனால நம்மளோடய கலாச்சாரங்களும் பாதுகாக்கப்படும் நம்மளோடய கலாச்சாரங்களும் அழியாமல் வந்து நம்ம பாதுகாக்கலாம்